சமூக ஊடகம் ஊடகங்கள் ஆன்லைன் நடனப் பயிற்சிகள் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் வந்து நடனத்துறை மீது எப்படி தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படி அப்படின்னா இப்ப வந்து செ சில வந்து டான்ஸெல்லாம் பார்த்திங்கனா அது முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்குண்டான அதுக்குண்டான மரியாதையெல்லாம் கொடுத்து நம்ம ஆட வேண்டியதாக இருக்குது இப்போ சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்திங்கனா இப்போ டான்ஸுன்றதே ரொம்பவே க்ளம்ஸியாக ஆடுறாங்க அதை வந்து குழந்தைங்களெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு நடனம் அப்படின்றது இருக்குது நடனம்றது வந்து ரசிக்கிற அளவு இருக்கணும் நடனம் அப்படின்றது ஆனால் இப்போ டிவியில் அந்த மாதிரி எல்லாம் போடுறதுலெல்லாம் வந்து படத்தில் அந்த மாதிரி எல்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி பெண்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா முகம் சுளிக்கிற மாதிரியான நடனங்கள்தான் வந்து சமூக ஊடகங்கள் ஆன்லைன் நடனப் பயிற்சி கோர்ஸுனு சொல்லி பண்ணுறாங்க அதில் எல்லாத்திலயுமே அந்த மாதிரிதான் இருக்குது ஒருமுறைப்படி ஒரு பார்த்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு வணங்கக்கூடிய அளவுக்கு வந்து நடனம் அப்படின்றது வந்து எதுவுமே இருக்கிறதில்லை இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில்